பெண்கள் வந்து எல்லா ஒரு துறைலையுமே பெண்கள் தான்ங்க இப்போ அதிகமாக இருக்காங்க வந்து கலெக்டரா இருக்காங்க ஆர்டிஓவாக இருக்காங்க தாசில்தாராக இருக்காங்க இது மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து பெண்களுக்கு வந்து தேவையான வசதிகளை அதாவது வந்து ஒரு நம்ம கிராமப்புறங்களில் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் த தனிப்பட்ட முறைல வங்கிலேயோ அல்லது சொஸைட்டிலியோ லோன் அது மாதிரி கொடுத்து சுயமாக தொழில் செய்ய தொழிலில் நீங்கள் செஞ்சு முன்னேறுங்கள் அப்புடின்னு சொல்லி தையல் மிஷினு தையல் மிஷினு இருந்தால் கொஞ்சம் உடல் ஊ ஊனமுற்றவங்க கொஞ்சம் முடியாதவங்க அவங்களுக்குலாம் தையல் மிஷினை க அரசாங்கமே கொடுக்குறாங்க அரசாங்கமே கொடுத்து அவங்க அவங்க அதை வெச்சே அவங்க வாழ்க்கை வகையை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக கு கொடுக்குறாங்க